தமிழ் மக்கள் வந்து தங்கள் கலாச்சார பாரம்பரியங்களை போற்றுவதற்கு என்ன பண்றாங்கன்னா தமிழ் கட்டுரைகள் தமிழ் சொற்பொழிவுகள் தமிழ் பேச்சாற்றல் மூலம் வந்து பேச்சுப் போட்டி இதெல்லாம் வந்து ஒரு கிராமப்புறங்களிலோ ஊர்ப்புறங்களிலோ அந்த பண்டிகை காலத்திலோ அல்லது கல்லூரிகளிலோ அல்லது பள்ளிக்கூடங்களிலோ அனைத்து இடங்களிலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்ப காலத்திலிருந்து இப்போது வரையிலும் அவங்களுடைய தமிழ் வளர்க்க என்ன செய்ய வேண்டும்னா தமிழ் பட்டிமன்றங்கள் தமிழ் பேச்சுப் போட்டிகள் தமிழ் கட்டுரைகள் தமிழ் நாடகங்கள் போன்றவர்களை வெளிப்படுத்த வேண்டும் அதை வெளிப்படுத்துவதன் மூலமாக தங்கள் மொழியை அதாவது தாய்மொழியான மொழியை தமிழ் மொழியை வளர்க்க சிறப்பாக நம்ம அங்கே எல்லாமே பண்ண முடியும் இப்போ தமிழ் இப்போ இரண்டு வரி நான்கு வரி நோட்டுகளை பயன்படுத்த வேண்டும் என்னுடைய இது என்னன்னா இரண்டு வரி நான்கு வரி நோட்டுகளில் தமிழில் எழுதி பலகை வேண்டும் அப்பொழுது தான் கையெழுத்து தெளிவாக அழகாக இருக்கும் அதை நாம் முக்கியமாக செய்ய வேண்டும் அதாவது பள்ளிக்கூடங்களில் ஒன்றாவது முதல் ஐந்தாவது வரை அங்கே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வரியும் நான்கு வரி நாங்கள் படித்த காலத்தில் கண்டிப்பாக அது பண்ணணும் இப்போ கையெழுத்து எங்களுக்கு தெளிவாகவும் அழகாவும் மிக அழகாகவும் இருக்கும் நாங்கள் கட்டுரைப் போட்டி இது வரையிலும் வேலைக்கு வந்து சேர்ந்த பின்னரும் கூட கட்டுரைப் போட்டி நடக்கிறது என்றால் தமிழ் பேச்சுப் போட்டி பட்டிமன்றம் தமிழ் கட்டுரை போட்டி எழுத்து தேர்வு இதெல்லாம் வைக்கும்போது நாங்கள் ரொம்ப ஆர்வமாக எல்லா இடத்துலையுமே போய் தமிழ் கட்டுரைகள் எழுதுவதில் மிகவும் ஆர்வமாக நான் கலந்து கொள்வேன் அது எனக்கு மிக மிக பிடிக்கும் ஏன்னா தமிழில் கையெழுத்து வந்து இப்போ எங்கள் கல்லூரிகளிலோ வேலை செய்யும் இடத்திலோ பள்ளிகளிலோ எழுதுவதற்கு தமில் எழுதுவதற்கு ஆங்கிலம் எழுதுவதற்கு என்னை அழைத்து அழைப்பார்கள் நீங்கள் வந்து எழுதணும் தமிழ் எழுதி கொடுக்கணும் உங்கள் கையெழுத்து அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அதை வந்து நான் கற்றுக்கிட்டேன் அது பண்ணணும் ஒன்றாவது முதல் ஐந்தாவது வரை பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் எதுவாக இருந்தாலும் இரண்டு வரி நான்கு வரி என்று சொல்லக்கூடிய நோட்டுகளில் எழுத வேண்டும் தமிழில் ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் இதை எழுதும் பொழுது தமிழ் கலாச்சாரங்கள் நன்கு பெருகும்